பழைய புகைப்படங்கள் டிஜிட்டலு நெகட்டிவ் நெகட்டிவ்வு இதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சா ஜெனரேஷன்ஸுக்கு புது ஃபோட்டோ எடுத்தோமா கேமரா இல்லை க மொபைல்லேயே நம்ம பார்த்துக்கலாம் எப்போ என்ன சிஸ்டம்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹார்ட் டிஸ்க்கில் வேணால் போட்டு வெச்சுக்கலாம் பழசு அதுனால் ஃபோட்டோ எடுத்து அது மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ல லேப்பில் வந்து க்ளீன் இது நெகட்டிவெல்லாம் கி இது பண்ணி தான் வரணும் இப்பெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக எங்கே போனாலும் நம்ம பட பட படனு ஃபோட்டோ எடுத்து தள்ளிகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ பழசோட இப்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ இருக்குது இப்போ டிசைன் டிசைனாக எடுக்கலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணத்துக்காக வித கலரிங்ஸு கலர் இப்போ பண்ணி எடுக்கிறது ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோவும் எடுக்கலாம் அது எப்படி எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி இதில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கலர் வேணும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கலர் தேவையில்ல இந்த மாதிரி இது எல்லாம் இப்போ இருக்கிற இதில் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பழசுல ஒரு ஃபோ ஒரே ஒ கேமரா எடுத்துகிட்டு க்ளிக் பண்ணணுனா அதை எடுத்து நம்ம நெகட்டிவ் பத்திரமா வெச்சுருக்கணும் அந்த நெகட்டிவை இப்பெல்லாம் ஃபோட்டோஸ் ஸ்டாக் ஆனோன்னே போட்டு விட்டு இது பென் ட்ரைவ்வில் ஏற்றிக்கலாம் இல்லைனா மொபைல்லேயும் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது பழசோட புதுசே புதுசு வந்து அட்வான்ஸ் அதுதான் எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் ட இதாயிருக்குது அதால் புது ஃபோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஆட்டோமெட்டிக் மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி அது சிஸ்டமில் கொண்டுட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி அதை பெரிய பெரிய இதுலேயும் பண் போஸ் இதாகவும் போட்டுக்கலாம் போஸ்டராகவும் போட்டுக்கலாம் இ பேனரும் போட்டுக்கலாம் கல்யாணத்துக்கு இதுக்காக எல்லா இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பழசு இந் இருந்திருந்தா ரொம்ப இதாக இருக்கும் ரெண்டும் கொஞ்சம் இதுதான் டிஃப்ரென்ஸு அது கொஞ்சம் ரொம்ப வேலை பழசு ந அது எடுத்து ஃபோட்டோ எடுத்து நெகட்டிவெல்லாம் பண்ணி இது பண்ணுறதுக்கு இந்த இதுலெலாம் நல்லா நம்ம என்ன வேணால் விதமான வித வித விதமான ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஏன் இப்போ தண்ணிக்கு அடியில் கூட போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அது மேலே கொண்டுட்டு வந்து எல்லாம் ஃபோட்டோஸு பேரசூட்டில் மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் இப்போ டெக்னாலஜி நல்ல டெவெலப் ஆனதால் நல்ல ஃபோட்டோஸு வித வித நம்ம இங்கே இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நல்ல பயனுள்ளதாக இந்த இதுக்கு இ இருக்குது